சந்தியா ட்ராவல்ஸுங்களா ஓகேங்க மேடம் நான் இங்கே தருமபுரி விலேஜ்ஜு தருமபுரி டிஸ்டிக்லருந்து பாலக்கோட்லந்து பேசுறங்க ஆ நாங்கள் வெள்ளிப்பட்டி அங்காலம்மன் கோவிலுக்கு போகனும் ஞாற்றுக்கிழ் ஞாத்திக்கிழம காலையில் போகனுங்க ஒரு பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சு சீட்டு இருக்கிற ட்ராவல் வேணும் இல்லைங்க பதினஞ்சு பேர் தான் ஆமாம்ங்க

ஆ மினி பஸ் ஆமாம்ங்க வர ஞாய்த்திக்கிழம வந்து காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்பவோம் எங்களுக்கு மினி பஸ் மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் ஆமாம் கன்ஃபார்மாக பதினஞ்சு பேர் போகனும் எதோ ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்டா ஆனாலியும் ஆகலாம் இந்த குழந்தைங்க அப்படி இப்படின்றதுனால ஓகேங்க மூணாயிரத்து ஐநூறுங்களா ஆமாம்ங்க ஒரு நாள் தான் காலையில் ஒரு பத்து மணிக்கு கிளம்புனோம்னா திங்கக்கிழமையில கொண் வந்து விடுற மாதிரி இருக்கனும் ம் இல்லைங்க கோயிலுக்கு மட் ம் இல்லைங்க ஒரு நாள் தான் கோயிலுக்கு மட்டும் தான் ஆ போய்ட்டு கொஞ்சம் அங்கே இருக்கிற வேலை எல்லாம் முடிஷ்ட்டு உட்னே கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி தான் அதிகமாக இருக்குங்களே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க டீசலும் நாங்களே போட்டுக்கணும் வாடகையும் கொடுக்கணுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த சந்தியா ட்ராவல்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க

ஆ ஓகேங்க மேம் சரி நான் அப்படி தான் பண்ணுறேன் எப்படி ஆன்லைனில் அமிச்சிட்டுமா ஆ சரிங் மேடம் ஆ சரிங் மேடம் ஆ தேங்க்யூங்க மேம்